நீச்சல்ங்கிறது வந்து சாதாரணது கிடையாதுங்க அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னால் அது வந்து ஒரு அது ஒது ஆபத்தான ஒரு இதுவும் கூட தான் அது என்ன தான் நம்ம பாசிட்டிவாக எடுத்தாலும் தண்ணிங்க தண்ணியில் வந்து நம்ம விளையாட்டுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணது கிடையாது அதுக்குண்டான பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் எடுத்துட்டு தான் நம்ம வந்து நீச்சலுக்கே நம்ம போகணும் இன்னொன்று என்ன அப்படின்னா கரெக்டான வழிமுறைகள் நம்மளுக்குத் தெரிஞ்சு நம்ம கரெக்டான இது வ வழிமுறைகள் சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் மட்டுந்தான் நம்ம உள்ளே தண்ணியில் இறங்கணும் நீச்சல் உடை வந்து நம்மளுக்கு கீறல்கள் மற்ற காயங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு உதவுது தொப்பி கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் மூக்கில் வாயிலலாம் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக உதவி செய்யுது அடிப்படாமல் இருக்கிறதுக்காக நீச்சல் உடை வந்து ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்குதுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தான் நீச்சல் தெரிஞ்சாலும் நம்மளோடய பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணுங்க பொதுவாக ஏ ஏற் காயங்கள் வந்து ஆரம்பக் காலக்கட்டத்தில் ஏற்பட தான் செய்யும் காயங்கள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நீச்சலுக்குப் பழகாம இருக்கக்கூடாது அது வந்து ஒரு வந் ஒரு நம்மளுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு பயிற்சியும் கூட தான் இன்னொன்னு என்ன அப்படின்னா பயப்படக்கூடாதுங்க பயம் இருந்தாலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய நோய் மாதிரி ஆயிடுங்க பயங்கிறதை தவிர்க்கிறதுக்காக நம்ம நீச்சல் பழகலாம் நம்மளோடய மன நிம்மதிக்காகவும் நம்ம நீச்சல் பழகலாம் மெய்னாக வந்து நம்ம நீச்சல் வந்து இது எல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து கரெக்டான சேஃப்ட்டி இருக்கணும் கரெக்டான ஆளு இருக்கணுங்கிறது வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லிக்கிறேங்க அப்பறம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பழகறக்கும் போது நம்மளுக்கு அதுக்குன்னு ட்யூப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி வந் வந்து நம்ம நீச்சல் வந்து அடித்துப் பழகணுங்க இந்த மாதிரி தேவையான கரெக்டான உபகரணங்கள் எடுத்துப் பழகும் போது நம்ம காயங்களில் அடிப்படுறதுலேருந்து தப்பித்துக்கலாம் அதுவே என்ன தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருந் நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு அடிப்பட்டதுக்கப்புறம் ஏற்படுற என்னென்ன நம்மளுக்குத் தேவையான மருந்துகளோ அது வந்து பக்கத்தில் வச்சிட்டு தான் நம்ம நீச்சலுக்குப் போகணும் நீச்சலுங்கிறது நீச்சல் குளத்தில் மட்டும் அடிக்கிறது கிடையாது கிணறு ஆறு இந்த மாதிரி நிறைய இடத்துலையும் அடிக்கலாம் அதுவும் ஆபத்தான இதுவும் இருக்குது அதில் நம்ம கிணறு ஆற்றுலேலாம் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சேறு சகதியெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம போய் இது பண்ணும் போது ஒரு சில டைமில் ஏமாறவும் செய்யும் அதனால் காயங்கள் வந்து கண்டிப்பாக படத்தான் செய்யும் நம்ம வந்து நீச்சல் கூடத்தில் மட்டும் தான் வந்து நம்ம நீச்சல் உடையை அணிவோம் கண்ணாடி தொப்பியெல்லாம் நம்ம போடுவோம் ஆனால் அதையுமே வந்து நம்ம கிணத்துல ஆறு ஆறில் இதுலலாம் செய்யும் போது வந்து நம்ம வந்து உபயோகிக்க மாட்டோம் ஆனால் உபயோகித்துட்டு நம்மளுக்கு தேவையான சேஃப்ட்டி மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்துட்டு நம்ம பழகும் போது வந்து அது வந்து உண்மையிலுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குதுங்க